எங்கள் ஊரில் வந்து எம்எல்ஏ யாருன்னால் டாக்டர் மதிவேந்தன் சார் எம்பி யாருன்னால் டாக்டர் ராமலிங்கம் சார் தலைவர் யாருன்னால் சுந்தரி அம்மா அவங்களை வந்து நாங்கள் நிறைய டைம் பேசியிருக்கேன் இந்த மாதிரி இன்கம் சர்ட்டிஃபிகேட் வாங்கும் போது அவங்கள்கிட்ட சைன் வாங்குறது இப்போ தண்ணி பிரச்சனை வந்தால் கூட அவங்கள்கிட்டபோய் கேட்கறது இந்த மாதிரி நிறைய டைம் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்புறம் வந்து இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம்னால் அவங்க டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை வந்த போய் சொன்னால் கூட அவங்க தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைச்சுருவாங்க இதுமாதிரி ரோடு சரியில்லை ரோடு சரியாக பண்ணி தாங்கனு சொன்னா கூட அவங்க பண்ணி தந்துருவாங்க இந்த மாதிரி அவங்கள் எந்த நம்ப ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க அதுனால தான் தலைவர் அம்மாகிட்ட போய் கேட்டனாலேதான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டிருக்காங்க